சார் சார் வணக்கம் சார் ஆ என்ன சார் சரிங்க சார் சரிங்க சார் ஆ காண்ட்ராக்ட்டை பார்த்தீங்கன்னாக்கா நம்மகிட்ட எல்லா விதமான இது ஏ டு இசட்டு ஃபுல்லா நம்மள்ட்ட இருக்கும் சார் அதாவது வந்து பந்தி பரிமாறுதில் இருந்து இது கேட்ரிங்கு சமையலு எல்லாம் இதுக்குமே நம்மகிட்டயே ஆள் இருக்காங்க சார் ஆ உங்களுடைய பட்ஜெட்டு என்னென்னு சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம் சார் ஆ சேரி அதுக்கு அதுக்கு தான் சார் எல்லாமே எங்கள்கிட்டயே இருக்குது சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் சரிங்க சரிங்க எல்லாத்துக்கும் நம்மகிட்ட ஆள் இருக்காங்க உங்கள் பட்ஜெட்டு மட்டும் சொல்லுங்கள் என்ன ரேட்டுன்னு சொல்லுங்கள் அதுக்குள்ள நான் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணித்தர்றேன் அஞ்சு லட்ச ரூபாய்க்கி நீங்கள் வந்து சாப்பாடு ஆ கேட்ரிங் சர்வீஸு எல்லாமே இது பண்ணுறீங்க ஆ ரைட்டு ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஒன்று வச்சுக்குங்களேன் ஒரு ஆறு லட்ச ரூபா தான் வரும் ஒரு லட்சருபா சேர்த்து வரும் ஆர்கெஸ்ட்ரா ஒன்று போட்டுவிட்டாக்க அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல

உங்களுக்கு எந்த வேலையும் இருக்காதுங்க எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அந்த பொம்மை பொம்மை வரவேற்புக்கெல்லாம் ஒரு பொம்மை ஒன்று வைப்போம் வர்ற வாங்க வாங்கன்னு வ வணக்கம் வைக்கும் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி அது ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குங்க அப்புறோம் பார்த்தீங்கன்னாக்க அந்த மாதிரில்லாம் வச்சு தான் என்ன ஒரு ஒரு லட்ச ரூபா வருங்க அது சேர்த்து போட்டுருங்க ஒரு ஆர்கெஸ்ட்ரா ஒன்று போட்டுவிட்ருவோம் சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குங்க சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குதுங்க என்ன

ஆ அந்த அந்த இதுக்கு இப்போ இப்போ பொம்மை வச்சுக்கலாங்குறீங்களா வேணாங்குறீங்களா ம்

எவ்வளோ எதிர்பார்க்கறீங்க என்னங்க

நல்லா விளையாடுங்க இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாவது ஐஸ்கிரீமு ஆ பாப்கார்ன்னு இந்த மாதிரில்லாம் ஆ ஆ நீங்கள் அந்த இந்த பாருங்க எதுக்காகவும் நீங்கள் ஆள் அழைச்சிட்டு வரவேணாம் நீங்கள் ஆளாக வரலாம் ஆளாக போகலாம் என்ன நால்ரை லட்ச ரூபா ஃபைனல்லா முடிச்சுக் கொடுத்தர்றேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்கா நால்ரை லட்ச ரூபா காச கொடுத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அந்த பொம்மை சாப்பாடு சர்வரு எல்லாமே அதுலேயே அடங்கிரும் ஒரு ஐம்பது ரூபா மட்டும் சேர்த்து கொடுங்க ஆ சரி அப்படின்னா இன்னொரு பத்தாயர்ரூபாய சேர்த்துக்கங்க நால்ரை அஞ்சு லட்சத்தி அறுவதாயர்ரூபா கொடுங்க அதோடய முடிஞ்சுது ஆமாம் ஆமாம் நீட்டாக முடிச்சுறலாங்க நீட்டாக முடிச்சுறலாம் இல்லை வராது அப்புறோம் ஐஸ்கிரீம் வேறு காசு போட்டு தானே ஆகணும் அது தான்

அது ம அது ம அவ்வளோல முடியாதுங்க ஆ நீங்கள் ஐஸ்கிரீம்க்கு வந்து பத்தாயர்ருபா நீங்கள் நிச்சயம் கொடுத்து தான் சார் ஆகணும் வேறு வழியில்லங்க நீங்கள் நாளைக்கு காலையிலயோ இல்லை இன்றைக்கி சாய்ந்திரமோ வந்து அட்வான்ஸ் கொடுத்துருங்க அப்போ தான் புக் பண்ண முடியும் இருங்க பார்க்குறேன் டைம் இருக்கான்னு பார்க்குறேன் ஏழாந் தேதி ஏழாந் தேதி ஃப்ரீயாக இருக்கான்னு பார்க்குறேன் இருங்கள் இருங்கள் இருங்கள் இருங்கள் ஆ ஆறா ஏழு ம்மா ஆ இருக்குங்க உங்களுக்கு காலை டைம்மா ஆ ஏன்னால் சாய்ந்தரத்தில் ஒரு ஃபங்ஷன் ஒன்று பேசியிருக்காங்க ஆ காலைலனாக்க நீங்கள் ஒரு பன்னெண்டு ஒரு மணிக்குள்ளே இடத்த காலி பண்ணிடணும் ஆ அதெல்லாம் பார்த்துக்கலாங்க மத்தியானம் ஒரு பன்னெண்டு ரெண்டு மணிக்குள்ளே அதிகபட்சம் ஒரு ரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் இடத்த காலி பண்ணிடணும் ஆ சரி ஏன்னால் சாய்ந்திரம் இன்னொரு ஃபங்ஷன் இருக்கும் நீங்கள் நாளைக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருங்க சரி ம் அதல்லாம் ஆமாப்பா ஐஸ்கிரீம் கேட்குறீங்கல்ல அப்புறோம் ஐஸ்கிரீம்க்கு காசு போட்டு தானே ஆகணும்

சரிங்க வேணால் வேணால் ஆளுல்லாம் வேணாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நாளைக்கு காசு வந்து அட்வான்ஸை கொடுத்துருங்க புக் பண்ணிக்கிறேன் அட்வான்ஸ் கொடுத்தா தான் நான் புக் பண்ணுவேன் ம் அட்வான்ஸ் கொடுத்தா தான் நான் புக் பண்ண முடியும்

சேரி ரைட்டு ஓகே தேங்க்ஸ்ங்க ஆ வெச்சுருங்க வெச்சுருங்க வெச்சுருங்க